எங்கள் கிராமத்தில் வந்து மாணவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுகிறாங்க பள்ளி பள்ளியில் வந்து மாணவர்கள் அவங்க வந்து ஒரு சில இது ஒரு சில இதில் வந்து அவங்களுக்கு கழிப்பிடம் வந்து நல்ல ஒரு இது சுத்தமாக இல்லாமல் ஒரு சில கிராமங்களில் என்ன பண்ணுறாங்கன்னா இது மாணவர்களை எல்லா வேலையும் வாங்குகிறாங்க கழிப்பிடம் வந்து சுத்தம் இல்லாமல் இருக்குது ரொம்ப அதே வந்து நோய் தொற்று போன்ற இதலாம் வருது அவங்க குடிக்கிறதுக்கு வந்து நல்ல தண்ணிர் இல்லை ஒரு சில மாணவர்கள் அவங்க வீட்டுலேருந்து தண்ணி கொண்டு வர நிலைமைகள்லாம் வந்து இருக்குது கிராமத்தில் இருக்க பள்ளிக்கூடங்களில் அதெல்லாம் வந்து அரசு கண்டு அறிந்து அதெல்லாம் மாற்றணும் வந்து புக்குங்க வந்து கொடுத்தாலும் அந்த புக்குங்க வந்து மாணவர்கள்கிட்ட வந்து கரெக்டாக போய் சென்றடையிறதில்லை புக்குங்க எல்லாம் அது பள்ளியில் வந்து மேஜை இது எல்லாம் வந்து அவங்க வந்து முறையாக பராமரிக்கிறதில்லை அதனால பராமரிப்பு இல்லாமல் சீர்கெட்டு இருக்குது அதெல்லாம் வந்து எல்லா கிராமங்களில் இருக்கிற அரசு பள்ளியும் அப்போ அப்போ திடீர் திடீர்னு கல்வி அதிகாரிகள் வந்து சோதனையை மேற்கொண்டாதான் அதுக்கான தீர்வு உடனே உடனே கிடைக்கும் இல்லாட்டினா அவங்க வந்து இன்னும் வந்து கிராம மாணவர்கள் இன்னும் கஷ்ப்பட்டுகிட்டு நெலைமைதான் இருக்கும் படிப்புலேயும் அவங்க வந்து கஷ்டப்படுகிறாங்க வசதி பள்ளியில் வந்து சரியான வசதியில்லாமல் அதையும் கஷ்டப்படுகிறாங்க அதை வந்து அரசுதான் அதை வந்து தக்க நடவடிக்கை எடுத்து அதுக்கு தக்க தீர்வு காணணும் நிரந்தர தீர்வு காணணும் என்று கேட்டுக்கொள்கிறன்